நான் கையில் நேரடியாக புக்குகளை வச்சு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்லைனில் புக்கு படித்தமுன்னா அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி எழுத்து இருக்குறனால் சரியாக அது தெரியாது ஆனால் எங்கள் இதில் வந்துட்டு குக்கூ எஃப்எம்மில் நம்ம கதைகளை கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எனக்கு அதில் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் கையில் வச்சுட்டு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் குக்கூ எஃப்எம்மில் எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே தூங்கிடலாம் நல்லா இருக்கும்